எனக்கு பிடிச்ச உணவு வந்து சைவ உணவு பிடிக்கும் அதில் வந்து சாம்பார் சாதம் ரசம் பொரில்லு அப்பளம் வடை பாயாசம் இந்தமாதிரி எல்லாம் பிடிக்கும் அப்புறம் பருப்பு வகைகள்ல வந்து பருப்பு கொள்ளு பச்சப்பயிறு இந்தமாதிரி ஐட்டம் எல்லாம் பிடிக்கும் வந்து உடம்புக்கு நல்லதுங்குறதனால அது பிடிக்கும் குழந்தைகளுக்கும் நல்லதுன்னு சொல்லி அதையும் அடிக்கடி செய்வேன் பருப்பில் வந்து சாம்பார் காய்கள்லாம் போட்டு செய்வேன் கூட்டு செய்வேன் காய்கள்லாம் போ கீரை வகைகளையும் போட்டு செய்வேன் அதனால அது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அசைவ உணவில் வந்து சிக்கன் மட்டன் இதெலாம் செய்வேன் பிரியாணி பிடிக்கும் ஃபிஷ்ஷு பிடிக்கும் எல்லாமே செய்வேன்